நம் நாட்டின் அதிகாரபூர்வமான மொழி வந்து இருபத்திரெண்டு இருக்கு அதில் வந்து பொதுவாக பேசப்படும் மொழிகள்னு சொன்னோம்னால் தமிழ் ஆங்கிலம் இருக்குது கன்னடம் மலையாளம் இருக்கு தெலுங்கும் இருக்கு ஹிந்தி உருது இருக்கு துளு மராத்தி மராத்தி இருக்கு பெங்காலி இருக்கு நேபால் இருக்குது இதெல்லாம் வந்து பொதுவாக பேசப்படும் நம் நாட்டில் உள்ள மொழிகள் வந்து இதெல்லாம் தெரிஞ்சால் தான் எல்லா மொழியும் தெரிஞ்சால் தான் நம்ம வெளியில் போய் நம்ப ஏதாவது ஒரு வேலைக்கு போனோம்னால் ஒரு மொழி மட்டும் தெரியக்கூடாது ஏதாவது ரெண்டு மூணு மொழி தெரிஞ்சால் தான் நம்ப வெளியில் போய் வேலை செய்யறதுக்கோ ஒரு இடத்துல தங்கி இருக்கிறதுக்கோ இந்த மொழியெலாம் தெரிஞ்சால் தான் நம்ம போயி வெளியேலாம் நம்ம போய் இருக்க முடியும் அடுத்த நாட்டுக்கு போக முடியும் அடுத்தவங்களோடு பேச முடியும் பேசினாதான் அந்த மொழி அவங்க பேசும்போது நமக்கு என்னானு நமக்கு தெரியும் ஒரு மொழி மட்டும் தெரிஞ்சிருந்தா நம்ப எங்கேயும் போகமுடியாது இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போகிறவங்க எல்லா மொழியும் தெரிஞ்சிருக்கணும் தெரிஞ்சால் தான் நல்லது அங்கே போய் வேலை செய்யமுடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் வெளிநாட்டில் உள்ளவங்கள்லாம் பார்த்திங்கன்னா அங்கேயிருந்து இங்கே நேபாளி வந்து இங்கே வராங்க இங்கே வந்து கூர்க்கா வேலை பார்க்கறாங்க கூர்க்கா வேலை பார்க்கும்போது தமிழ் தெரிஞ்சால் தான் அவங்க வந்து அவங்களுக்கும் புரியும் நமக்கும் புரியும் அவங்க பேசறது அதனால அந்த மொழியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்